நமது சேலம் மாவட்டத்தில் மிக நிறைய என்ன அதிகமாக விளையும் அப்படினா சேலம் மாம்பழம் வந்து சேலத்துக்கே ரொம்ப ஃபேமஸு அதிகப்படியாக மாம்பழம் விளையிறது சேலம் டிஸ்டிரிக்ல தான் அந்த சேலத்தோட மாம்பழத்துக்குனு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு சேலம் மாம்பழம் அப்படினா ரொம்ப சிறப்புதாங்க அதே மாதிரி மற்ற எல்லா பயிர்களும் விவசாயத்தில் சேலத்தில் பண்ணலாம் சேலம் டிஸ்டிக்ட்ல நெற்பயிர் பண்ணுறாங்க கரும்பு பண்ணுறாங்க வாழை இருக்குங்க மற்ற பயிர் செடிகள் காய்கறிகள்லாம் தக்காளி கத்திரி வெண்டை பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லா வகையான காய் செடிகளும் போடலாம் அதே மாதிரி கீரை வகைகள்லாம் வெந்தியக்கீரை புதினாக்கீரை கொத்தமல்லி இது போல் கீரை வகைகளில் நிறையா பண்ணலாம் எல்லாம் எல்லாம் இங்கே இந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய பயிர்கள் தான் கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு கிழங்கு வகையில் அந்த ரெண்டு கிழங்கு வகை பயிர்களும் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு விவசாயிகளுக்கு கைக்கொடுக்குது இருந்தாலும் தட்பவெப்பநிலையும் வெப்பநிலை வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க இப்போ கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகாலமாக வந்து க்ளைமெட்டு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிதான் இருக்கு அதுவும் இந்த டைமெல்லாம் கொஞ்சம் இங்கே சேலம் மாவட்டத்தில் பருவமழையெல்லாம் கொஞ்சம் மீடியம் தான் ரொம்ப அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க மழை இயற்கை மழையும் கொஞ்சம் தேவை தான் அது இருந்தால் தான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும் என்னதான் வெல் வாட்டர் இருந்தாலும் இயற்கை வாட்டர் மழை தண்ணி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லா பயிர்களும் இங்கே நல்லா விளையக்கூடிய பயிர்கள் தான் நெல்லாகட்டும் கரும்பாகட்டும் சோளம் மாட்டுக்கு தீவனம் மாட்டுத்தீவனம் எல்லாம் சேலம் மாவட்டத்தில் விளையக்கூடிய அனைத்து பயிர்களும் இங்கே விளையக்கூடியது தான் இப்போ நான் சொன்ன எல்லா பயிரும் சோளம் வந்து தட்டு வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கம்பு எள் எள் போடுறோம் சேலம் மாவட்டத்தில் எள் வருதுங்க எள் வருது நம்ம நல்லெண்ணெய் ஆட்டுறத்துக்காக அதை பயன்படுத்திக்கலாம் கடலை போட்டோம்னா நம்ம கடலெண்ணெய்க்காக பண்ணிக்கலாம் சூரியகாந்தி சூரியகாந்தி போடுறாங்க அதுவும் இங்கே வருது சூரியகாந்தி பூவும் வருது அது வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில்லுகெல்லாம் யூஸ் படுத்திக்கலாம் எல்லாம் இங்கே விளையக்கூடியது தான் போதுமான தண்ணி இருந்து கரெக்டான பருவமழை பேய்ஞ்சிதுன்னா எல்லாம் நமக்கு உபயோகமாக தான் இருக்கும் எல்லா பயிர்களும் விளையக்கூடிய எடந்தான் நம்ம சேலம் மாவட்டம் மிக்க நன்றிங்க